ஸோ ஆன்லைனில் பொருள் வாங்கிறதுனால பஸ் சார்ஜு இப்போ பெட்ரோல் போடுற செலவு ஸோ இன்னொரு பர்சனை கூப்பிட்டு போகணும் துணைக்கி அந்த மாரி ப்ராப்ளம் இல்லாமல் ஸோ நம்ம வந்து நாங்கள் ஆன்லைனில் ஆன் பண்ணுறோம் ஆன் ஆன்லைனில் ஆடர் பண்ணுறோன்னு வச்சிக்கோய ஒரு ஆன்லைனில் ஒரு ஸேரீயே வாங்குனாலுமே வந்து வி ரி செலவும் வந்து வீடு தேடியே வந்துடுது அதனுடைய தரமும் வந்து இப்போ ஸேரீயோட தரமும் வந்து நல்லா இருக்குது ஸோ நாங்கள் அதனால் தான் வந்து நெக்லஸும் வாங்குனோம் அதுவும் நல்லா இருக்குது ஸோ அதனால் தான் நாங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஆடர் பண்ணுறோம்